விழுப்புரம் மாவட்டத்தில் தனியாக அதுக்குன்னு யூட்யூப்பில் வந்து விழுப்புரம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது அதில் விழுப்புரத்தோடய நியூஸ்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணி அப் அப்போப்ப வர தக தகவலை நியூஸில் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் மாலை ம மலர் அப்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் ம் பொது பத்திரிக்கையாக இருந்தாலும் அதில் தனியாக விழுப்புரம் நியூஸ் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியான நியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் விஷயங்கள் ஒருத்தவங்கள் எடுத்து இன்னொருத்தவங்கள் நியூஸ் சம்மந்தப்பட்ட மத் மற்றவங்களே வந்து ஒரு விழுப்புரம் சம்மந்தப்பட்ட நியூஸில் நியூஸில் தகவலை விழுப்புரம் சம்மந்தப்பட்ட தகவலை எடுத்து அவங்கவுங்களா தேடி போய் செய்யாததை எடுத்து வந்து ஒரு ஒருமுகமாக ஒரு கோர்வையாக எடுத்து வேற ஒருத்தவங்கள் சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சவங்கள் நியூஸ் தெரிஞ்சவங்கள் எல்லாருக்கும் பகிரக்கூடிய மாதிரி ஏன்னா அதுக்குன்னு தகுந்த மாதிரியான நிர்வாகிகள் இருக்காங்கள் அப் அந்த வழியாகவும் யா உ எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாருமே யூட்டியூப்ல இருக்குற கூடிய விழுப்புரம் நியூஸில் பார்க்கறதில்ல அந்த எல்லா சமூகத்துக்கும் அதை வந்து தகவல் தெரிவிக்கணுன்ற மாதிரி ஒரு ரேடியோ மூலமாகவும் செல்லுல இருக்க ரேடியோ மூலிமாவும் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ரேடியோ மூலியமாவும் இந்த விழுப்புரம் நியூஸில் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கோம் இந்த உள்ளூர் விஷயங்கள்ல செய்தித்தாளாகவும் தனியாக இருக்குது உள்ளூர் விஷயம் அந்தந்த மாவட்டத்துக்கு விழுப்புரத்துக்கு சம்மந்தப்பட்ட செய்தித்தாளாகவும் தனியாகவும் வந்துட்டு இருக்குது உள்ளூர் செய்திகள் வந்து தகவல் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட தகவல் உள்ளூர் செய்திகள் எப்படி அவர்களுக்கு தகவல் போய் சேருதோ சம்மந்தப்பட்ட ஏரியாவில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ஏரியாக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து அந்த தகவல் எடுத்துட்டு போய் உடனே உடனே விஷயம் நடந்த உடனே தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருந்து அந்த தகவல் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ந நடுவில் சர்குலேட் ஆகி நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது இதில் இப்போது இருக்கிற எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் வரணும்னா நிறைய செய்தித்தாள்களும் செய்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய சேனலும் இன்னும் வளரணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் வளர்ந்தோம்னா விஷயங்கள் இன்னும் அரைமணி நேரம் ஒரு மணி நேரம் த த த தள்ளி தெரியக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடன் தெரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது